எங்கள் ஊர் பார்த்திங்கனா கோபிச்செட்டிப்பாளையம் இயற்கையாக வந்து எப்படினா பசுமையாக இருக்கும் இங்கே எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த ஊர் இது அதே மாதிரி அரசு சார்ந்த நிறைய உதவி வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது எப்படினா அரசு மருத்துவமனை இங்கே இருக்குது அதே மாதிரி அரசு பள்ளிக்கூடம் இருக்குது அதே மாதிரி அரசு காலேஜிங்க கூட இங்கே இருக்குது ஸோ இதில் நிறைய மக்கள் வந்து உதவி பெறுறாங்க ஸோ அது ஒரு வசதி எல்லா தேவையான பொருட்களும் உங்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்திலே கிடைக்கும் இங்கே வந்து முக்கியமாக விவசாயம் வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவாங்கள் இல்லையா அதை சார்ந்த இயற்கையான விவசாயத்தை தான் இங்கே கடைப்பிடிக்கிறாங்கள் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களும் வந்து இயற்கையாக தான் நம்மளுக்கு இங்கே வந்து இதுப் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஸோ அது நல்லாயிருக்கும் தண்ணி வசதி நல்லாயிருக்கும் இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதே மாதிரி நீங்கள் பக்கத்திலே மருத்துவமனையும் நம்மளுக்கு பார்த்திங்கனா உள்ளேயே இருக்கு நம்மளுக்கு ஸோ அங்கேயே போய் நம்ம எ எப்பயுமே நர்ஸுங்கள்லாம் அவைலபிள் தான் இருப்பாங்கள் நம்மளுக்கு ஸோ அங்கே போனால் சு நல்லா மேனேஜ் பண்ணிப்பாங்கள் நம்மள ஸோ அதே மாதிரி வேற வசதின்னு பார்த்துட்டா டூரிஸம் ப்ளேஸும் இங்கே இருக்குது பச்சைமலை கோயில் பார்க்கலாம் நல்லாயிருக்கும் அங்கே கோயில் அதே மாதிரி கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜு ஸோ அந்த காலேஜ்ல வந்து நிறையா வந்து வசதி இல்லாதவங்களும் கூட நிறைய பேர் படிக்கிறாங்கள் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு